கிராமப்புறங்களில் வீடு இப்போ கட்டுறதுக்கு நிறைய ஆரம்மிச்சிவிட்டாங்க ஆனால் அது அதுக்கான பொருள் விற்கிறதுக்கு கா ம அமௌண்டு க மக்கள் கம்மியாக இருந்தாலும் அதுக்கான கற்று கடை வந்து எக்கச்சக்கமாக பெருகிகிட்டு பஜார்னாலே நிறைய கடை தான் மளிகை கடையே நிறைய எடுத்துக்கலாம் எல்லாம் போட்டி ஒருத்தன் அசலுக்கு வாங்கி வாசலுக்கே விற்கிறது அப்புறம் வி மி மீன் வியாபாரமும் அப்படிதான் போட்டி போட்டு விற்கிறது அசலுக்காக அசலே விற்று எதுலையுமே லாபம் பார்க்க முடியாத அளவுக்கு தொழில தொழில் பண்ணுறவங்க அவ்வளோ பேரும் நஷ்டத்தில் தான் உட்காந்துருக்காங்க கடனில் தான் உட்காந்துருக்காங்க இப்போ சிமெண்டு எல்லாம் வாங்கினா ஒரு அஞ்சுரூபா லாபத்தில் கூட விற்க முடியல சும்மா கடன் கொடுக்கவும் போட்டிக்கு நீ இவன் இவனை நம்ம சோலி முடிக்கணும் அவனை நம்ம சோலி முடிக்கணும் போட்டிக்கு அஞ்சுரூவா கூட லாபம் இல்லாமல் அப்படியே அசலுக்கு அப்படியே தூக்கி கொடுக்காங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்காங்க இந்தமாதிரி அவங்களாம் வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படியே அதில் உள்ள காசை இ லீகலாக பிஸ் பிஸ்னஸ் பண்ணி கையில் நிறைய பைசா வச்சுக்கிடுதாங்க அந்த பைசா வச்சு மற்ற க தொழில் மற்ற கடைக்காரங்களலாம் சோலி முடிக்கணும் ஒரு ப்ளானே போட்டு வச்சுருக்காங்க அதுக்கேத்தாப்பில லட்சக்கணக்கில் கடன் கொடுத்து அப்படியே ஒரு நாலஞ்சு கடையை தூக்கிவிட்டாங்க சொந்த கடையாக வச்சுருக்குறவங்க மட்டும் கொஞ்சம் ஏதோ அசல் முன்னேறிக்கிட்டே எப்படியோ சமாளிக்காங்க அந்தமாதிரி இருக்கு அப்புறம் மளிகை கடையும் அப்படிதான் பக்கம் பக்கம் ஒரு அஞ்சு ஒரு ப ஒரு ஐம்பது வீடு இருக்குன்னா ஐம்பது வீட்டுக்கு ஒரு அஞ்சு கடை வந்துவிடுது எல்லாரும் ஒருத்தங்க ஆரம்மிச்சவோன்னே இவ இந்த மளிகை கடயை வச்சு தான் சாதிச்சிட்டாங்கிற மாதிரி பக்கத்தில் எல்லாரும் மளிகை கடையை வச்சு வச்சு அதுவும் அப்படிதான் கடனை கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்துன்னு இதுவும் இப்போ விலையை கம்மி பண்ணி அங்கே இழுக்கவும் இங்கே இழுக்கவும் மாற்றி மாற்றி இழுத்து அதுவும் சரியான போட்டி மீன் வியாபாரத்துலையும் அப்படிதான் மீன் இப்போ விற்க போகறாங்கன்னா அவங் இவங்களுக்கு உள்ளதில் இவங்க எடுக்கறதில் அவங்களுக்கு லாபம் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி வியா வியாபா தொழில் அங்கே போய் மீன் எடுக்கிற இடத்துலையே பஞ்சாயத்து பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அப்புறம் மீன் கடையிலையும் அப்படிதான் வியாபாரம் பண்ண விடாம மறியல் பண்ணுறது அங்கே இவு இவங்க விற்றுறக்கூடாதுன்னு அவங்க போட்டிக்கு அவங்க விற்றுறக்கூடாது இவங்க இடத்த அவங்க பிடிக்கவும் அது இதுன்னு பயங்கர தொ தொழில் பண்ணுற இடன்னாலே பெரிசு பயங்கர வெட்டுக்குத்து வராத குறையா சண்ட போட்டுகிட்டு இருப்பாங்க அதனால் தொழில்ல முன்னேற்றமே இருக்காது எல்லாரும் சமமாக ஒன்றுபோல சொல்லி வச்சு அவு ஈக்குவலாக இந்த இந்த லாபத்துக்கு விற்க நான் இதை விற்க நீனும் இந்த லாபத்துக்கு வீய்யி அப்படின்னு சொல்லி பேசி வச்சு விற்றா உனக்கு வர்றதை நீ எடுத்துக்கோ எனக்கு வர்றதை நான் எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி ஒரு லா அநியாய வில லாபம் வேண்டாம் ஓரளவுக்காட்டும் லாபம்ன்னு ஒன்று கிடைக்கணும்ல அப்பதானே பொருள் விற்க முடியும் முன்னேற முடியும் அந்தமாதிரி கிடையாது நான் மட்டும்தான் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எப்படி முன்னேற முடியும் அந்தமாதிரி தான் இருக்கு இந்த கிராமப்புறங்களில் கடை வச்சு நடத்துறது ரொம்ப கஷ்டம் சிட்டியில் அப்படி கிடையாது நிறைய இருப்பாங்க நிறைய ஆள்கள் இருப்பாங்க அதில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும் இங்கே வந்து கிராமத்தில் வந்து அவங்கவுங்க கடையில் வச்சுருக்குறவங்க கடை வச்சுருக்கவங்க போடுற ரூல்ஸ் தான் ரூல்ஸ் நான் இப்படிதான் விற்பேனா விற்பேன் அப்படின் சொல்லுறாங்க அந்த வியாபார சங்கம் அந்தமாதிரி ஏதுவும் எந்த புரோஜனமும் கிடையாது அவங்க யாருமே ஒன்று கேட்டாலும் அவங்க அவங்க அவன் இஷ்டம் அவன் விற்றுட்டு போகறான் அந்தமாதிரி தான் சொல்லுறாங்க தவிர எந்த இதுவும் கிடையாது அதுமாரி ஒரு கடைக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துவிட்டாலோ ஒரு கடைன்னா ஒருத்தவங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் இங்கே கிராமப்புறங்களில் சும்மா எதற்கெடுத்தாலும் உடனே கத்தியை தூக்கவா அருவாவை தூக்கவான்ட்டு ஒரு பா மளிகை கடையில் கடன் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு தோள்பட்டையில் கா அவனை வெட்டி க தலையே எடுக்கணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஓட ஓட விட்டு வெட்டின இதுவும் இருக்கு எங்கள் பக்கத்து வீட்டில்லாம் வெட்டிட்டாங்க ஆனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கிராமப்புறத்தில் கடையை வைக்கிறது உயிருக்கும் பா பாதிப்பு தான் கடைசியில் அவங்க எப்படியோ பொலச்சிட்டாங்க ஆனால் அவங்களால என்ன சொல்ல செய்ய முடிஞ்சிச்சு ஒன்றுமே அவங்கள செய்ய முடியல அப்புறம் ஜாமினில் வந்துருப்பாங்க ஒன்றுமே அவங்கள கேஸு எதுவுமே அவங்க மேலே நிற்க மாட்டக்கு அதனால கிராமப்புறத்தில் வந்து வியாபாரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு வியாபாரம் பண்ணுறதே இது இங்கேலாம் இந்த ஒரு ஊரில்லாம் ஏன்டா இருக்கோங்கிற மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு எதற்கெடுத்தாலும் அடிபுடி போட்டுக்கிட்டு ஒரு நியாயமாகவே நடந்துக்கிட மாட்டாங்க ஒரு கடன் வாங்கினாலும் அதை ஒழுங்கா வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் துட்டு கொடுத்தவங்க தான் பத்து மட்டம் அவங்கள தேடித்தேடி போவணும் தேடித்தேடி பிரிக்கணும் வசூல் பண்ணுனும் அஞ்சு மணிக்கு மேலே ஆனாலே கடன் கொடுத்தவங்கள்ட போய் தொழில் பண்ணுறவங்க போய் பி பிரிக்கணும் அது மீனாக இருந்தாலும் சரி சிமுன்டா இருந்தாலும் சரி என்ன வியாபாரமாக இருந்தாலும் கடன் கொடுக்காம வியாபாரம் பண்ண முடியல அதேமாதிரி அந்த கடன் கொடுத்தது அந்த கடனை வந்து திரும்ப வாங்குறதுக்குள்ளே அதுக்கே பாதி பெட்ரோல் போய் அதுக்கே லாபம் முதல் எல்லா அந்த பெட்ரோலில் டீசல் இருந்து பெட்ரோலுக்கே போயிரும் பைக்குக்குள்ளே பெட்ரோலுக்கே எல்லாம் போயிரும் இந்தமாதிரி ரொம்ப மோசமாக இருக்கு அதான் என்னடா இது தொ தொழில்க்கே போயிரலாம் தொழில்க்கு பண்ணாமல் ஏதாட்டு ஒரு கூலி வேலைக்கே போயிரலாம் எங்கேயாது வேலைக்கு போயிரலாம்னு தோணும் அந்தளவுக்கு இந்த கிராமப்புறத்தில் வந்து வேலையும் அந்தத்து கடையும் நிறைய க்ளோஸ் ஆயிட்டு கடைலாம் எக்க சக்க கடை இருந்துச்சு எல்லாம் ஒவ்வொன்னாக கம்மியாவது எங்கே லாபம் இருக்கு லாபம் இருக்குன்னு ஒவ்வொருத்தங்களாக நஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடையே எடுத்துடுறாங்க